சார் நாங்கள் போன மாசோம் பண்ரூட்டியில் போய் அந்த சரோ சரஸ்வதி எலக்ட்ரானிக்ஸில் போய் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிருந்தோம் அதோடய அட்வாண்டேஜஸ்லா என்னென்னு பார்த்துத்தீங்கனா நாங்கள் அதில் இப்போது வந்து ஒரு வாட்டர்லா வெச்சால் அதில் சீக்கரமாக கூலிங் ஆயிடும் அதில் நம்ம ஏதாச்சும் ஃபுட்டு அந்த கம்ப்ரஷர்லா ஈவன் நல்லா ஒர்க் ஆகுது ஃபுட்டுலாம் வெச்சால் வீணாகாமாருக்கும் அந்த பாக்ஸு அதுலாம் உடையாமருக்கு இன்னும் இதுலாம் அதோடய அட்வான்டேஜ்ங்க